இந்த ஊரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இதே வீட்டுலேருந்து வளர்றது படித்தது போனது காலேஜு படித்தது காலேஜ் மட்டும் வெளியில் போய் படித்தேன் அதுக்கப்புறம் படித்தது பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு எங்கள் ஊ எங்கள் ஊர் சொந்த குடும்ப பிறந்த ஊரில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மெட்ராஸில் போய் வெளியூரில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆஃபிஸுக்கு வந்து ஒன்பது மணிக்கு ஆஃபிஸுனா வீட்டுலேருந்து எட்டு மணிக்கே கிளம்பிட்றாங்க கிளம்பி ஒருமணி நேரம் அந்த ட்ராஃபிக்கில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்த்தைப்பட்றாங்க நான் இங்கே லோக்கலில் எங்கேயா இப்போ இப்போ ஒரு ஒம்போது மணிக்கு போகணும்ன்னா நான் வீட்டிலேருந்து எட்டே முக்கால் மணிக்கு கிளம்புவேன் கிளம்புனா அந்த இடத்துக்கு கரெக்டாக போய்டுவேன் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்ம பிறந்த ஊரில் இங்கே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து எங்கே போனாலும் நம்மளுக்கு ட்ராஃபிக் இதெல்லாம் நான் ரொம்ப மாட்ட மாட்றோம் மெட்ராஸில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போகிறாங்க போகிறது வர்றதுலாம் பார்க்குறது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போ பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்றோம் மெட்ராஸ்லலாம் போனால் வந்து எங்கேயாவது போய் ரூமு எடுத்து தங்க வேண்டியதாக இருக்குது பசங்க அதுக்கு கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தால் ரூமு எடுத்து தங்கி அவங்க அவங்க வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த விஷயம்லாம் இல்லை நம்ம இங்கேயே இருக்கிறோம் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றோம் பிறந்த வீட்டில் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அந்த இது எனக்கு கெடைச்சது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வீட்டை விட்டுட்டு அவங்கவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அதே மாரி சம்பாரிக்கிறதலாம் என்னத்தை பாவம் பணத்தை சம்பாதிச்சிட்டு அவங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் எங்கள் சொந்த ஊரில் இருக்கிறேன் நான் நிம்மதியாக வாழுகிறேன் எனக்கு அதான் எனக்கு முக்கியம் கம்மி காசு சம்பாதிச்சாக்கூட நான் நிம்மதியான வாழ்க்க வாழுகிறேன் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா வந்து மனுஷன் வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு தான் கஷ்டப்படுறான் அந்த வாழ்க்கை எனக்கு கெடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் ரொம்ப நான் விரும்பி எந்த ஒரு இதுவும் பண்றே நம்ம லோக்கலில் இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் என்னால் பண்ண முடியுது அப்புறம் வெளியூர்லாம் போய்ட்டு நான் கஷ்டப்படாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான்